நான் வந்து கொடிவேரிக்கு போய்ருந்தேன் அப்போது கொடிவேரியெல்லாம் சுற்றிப் பார்த்துட்டு ரிலாக்ஸுக்காக உக்கார்ந்துட்ருந்தேன் அப்போது வேறு ஒருத்தவங்களும் அங்கே சுற்றிப் பார்க்கறதுக்காக தஞ்சாவூர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க எங்கக்கிட்டே வந்து பேசினாங்க நீங்கள் எந்த ஊர் என்ன ஏதுனெல்லாம் கேட்டாங்க அப்புறம் நானும் அவங்கக்கிட்ட கேட்டேன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்கன்னு கேட்டதுக்கு நான் தஞ்சாவூர்லேருந்து வர்றேன் இந்தமாதிரி உங்கள் ஊரெல்லாம் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு சுற்றிப் பார்த்தேன் கொடிவேரி சூப்பராக இருக்குது அப்படின்னெல்லாம் சொன்னாங்க அப்புறம் நீங்களும் தஞ்சாவூர் வந்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு வாங்க அங்கேயும் எல்லாமே நல்லாயிருக்கும் கோயில் எல்லாம் சுற்றிப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி நானும் ஒத்துட்டு சரி வர்றேன்ங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்